இந்திய கல்வித்துறை வந்துட்டு அரச அரசு துறையில் இருந்தும் தனியார் துறையில் இருந்தும் தான் கல்வியெல்லாம் வழங்கப்படுது அரசு துறையில் வந்துட்டு பண்டைய காலத்தில் இருந்ததைவிட இப்போது நிறைய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புது புது விஷயத்தை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போது இப்போது வந்துட்டு என்ன திட்டம் இருக்குதுனா அந்த மூவலூர் ராமாமிர்தம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆறு முதல் பன்ரெண்டாம் வகுப்பு படி பன்ரெண்டாம் வகுப்பு வரையும் அரசு துறையில் அரசு கல்வி முறையில் வந்துட்டு படித்தவங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ஆயிரரூபாய் மாதம் கொடுக்கிறதா வந்துட்டு இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு வந்துட்டு வழங்கிட்டு வர்றாங்க அதேமாதிரி தனியார் துறையில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அதேதான் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷனும் கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனும் அதேமாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னனா தமிழ் வழியில படிக்கிறவங்க வந்துட்டு தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆங்கிலம் தெரியாமலேயே போய்டுது அதேமாதிரி ஆங்கிலத்தை படிக்கிற எல்லோருக்கும் தமிழ் வந்துட்டு சரியாகவே இது பண்ண தெரிகிறது கிடையாது இதை எல்லா இடத்துலயும் ஈவனாக சரிசமமாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது ஒன்றுதான் இங்கிலிஷ் மீடியத்தில் படிக்கிறவனுக்கு தமிழ் சுத்தமாக தெரியமாட்டிங்கிது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவனுக்கு அதேமாதிரி இங்கிலிஷும் தெரியமாட்டிங்கிது அந்த நிலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்தது இப்போது அதோடய பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொறைஞ்சிட்டு வருது தமிழ் வழியிலயுமே வந்துட்டு இப்போ நிறைய ஆங்கிலம் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத நிறைய ஆசிரியர் கற்றுட்டு வந்து நம்ம பள் தமிழ் வழியில படிக்கிற பிள்ளைங்களும் சரளமாக ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பயிற்சிகள் அவங்களும் எடுத்துகிட்டு வர்றாங்க மாணவர்களுக்கும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு வராங்க தமிழ் வழியிலயுமா அதேதான் தமிழை வந்துட்டு ஆங்கில தனியார் துறையில் சொல்லிக்கொடுக்கிற இதெல்லாம் எப்படி இருக்குதுனா ஹிந்தி அப்படிங்கிற ஒரு இன்னொரு லாங்குவேஜ்ஜை வந்துட்டு தெளிவாக அதுக்கொரு ஆசிரியர் போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க இது ஏன் தமிழுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல தனியார் பள்ளிகளில் அப்படிங்கிறதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது